ஹலோ ஹலோ ப்ரோகருங்களா ஆ மேடம் நான் வந்து டி மார்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குறேங்க நான் இங்கே எனக்கு பக்கத்தில் வீடு வேணுங்க எங்கேயாவது கிடைக்குமா கிடைக்குங்கலாங்க மேம் எனக்கு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் அந்தமாதிரி ஓ எதிர்பார்க்குறேங்க மேம் தண்ணி நல்ல தண்ணி உப்பு தண்ணி ஃபெசிலிட்டி வேணுங்க மேம் தனி வீடாக இருந்தாலும் சரி எனக்கு ஓகே தாங்க மேம் ஆறாயிரம் ஏழாயிரம் அந்த அந்த மாதிரி போதுங்க மேம் அந்த லெவலுக்கு போதுங்க மேம் நாங்கள் நாலு பேர் தாங்க மேம் எங்கள் ஃபேமிலி மட்டுந்தாங்க மேம் ரெண்டு குழந்தைங்க நாங்கள் அவ்வளோ தாங்க மேம் சரிங்க மேம் எனக்கு இந்த ஏரியா குள்ளேயே பக்கத்தில் இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க மேடம் அந்தமாதிரி தான் நான் பார்த்துட்டுருக்குறேங்க ஆமாம்ங்க வாடகைங்க அப்புறம் க உங்களுக்கு கமிஷன் கேட்பிங்க ஆ அது ஆ கமிஷன் கேட்பீங்க உங்களுக்கு கமிஷன் கேட்பீங்க ஆ அது பா எனக்கு கொஞ்சம் அந்தமாதிரி இருந்தாலும் பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க மேம் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு கொஞ்ச இந்த ஏரியா குள்ளையே இருக்கணுங்க தனி வீடாக இருந்தால் பெஸ்ட்டுங்க லைன் வீடாக இல்லாமல் தனி வீடாக இருந்துச்சுன்னாலும் நல்லது தானுங்க ஆமாம்ங்க அட்வான்ஸ்ஸு எந்தமாதிரி கேட்பாங்க மேம் எங்களுக்கு இந்த ஏரியா புதுசுங்க நாங்கள் வெளியூர்லர்ந்து வந்துருக்கறதால சரிங்க மேம் சரிங்க மேம் இருந்துச்சுன்னா இதான் என்னோட நம்பர் எப்போ சொல்லுவீங்க எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்டுங்க மேம் மேம் ம் சரிங்க மேம் எனக்கு ஓ ஆ ஒ எதோ ஒரு ரூம் இருந்தாலும் இப்போதிக்கு பார்த்து சொல்லுங்கள் மேம் ஆ சரிங்க மேம் சரி மேம் அந்த ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்ஸ்ங்க மேம் நீங்கள் இருந்துச்சுன்னா இந்த நம்பர்க்கு கான்டாக்ட் பண்ணு மேம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க சரி வைக்கிறேங்க ஆமாம்ங்க ஆமாம்ங்க ஆமாம்ங்க பாருங்கள் மேம் நாங்கள் எல்லாம் இந்த தமிழ் ஆளுகள் தாங்க மேம் தமிழ் ஆளுகள் தானுங்க நீங்கள் இருக்குறமாதிரி கேட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா சரி வைக்கிறேங்க